காலை வணக்கங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் சரி ஓகே இருக்குதுங்க நீங்கள் ஏற்கனவே எங்கள் லைப்ரரியில் ஏதாவது புக் எடுத்துருக்கீங்களா சரிங்க உங்கள் ஐடி நம்பர் இருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கள் த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் ஓகே உங்க பேர் சொல்லுங்கள் முத்தமிழ் பிரியா சரிங்க சரிங்க ம் ஏன் போன டைம் எடுத்த புக்கு லேட்டாக கொடுத்துருக்கீங்களே சரி ஓகேங்க சரி ஓகே உங்களுக்கு இப்போ என்ன புக் வேணும் சரிங்க பொன்னியின் செல்வன் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் கழிச்சு கிடைச்சா உங்களுக்கு பரவாயில்லையா ஆ அது எந்த கபோர்ட்னால் ஸ்டோரி செக்ஷன் போய்விடுங்க பின்னாடி இருக்கும் லாஸ்டில் ஸ்டோரி செக்ஷனில் தமிழ் வந்து பின்னாடி ரேக் அந்த மூணாவது ரேக்கு ஓகேவா கல்கி எழுதுன புக்லாம் பார்த்தீங்கன்னா நாலாவது ரோவில இருக்கும் ஓகேவா அதுதான் ஓ நான் உங்களுக்கு எந்த எடம் சொல்கிறேன்னு ஞாபகம் இருக்கா

அது அதேதான் நான் இப்போ சொன்ன இடம் தான் இன்னொரு ஒரு இங்கிலீஷ் புக் கேட்டீங்க என்ன புக் அது ஆ த சீக்ரெட் யார் அது எழுதினது ஆத்தர் சரி ஓகே சரி சரி நீங்கள் சொல்வது த சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது த சீக்ரெட் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது ரெண்டு புக் இருக்குது நான் ரெண்டு புக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷன் ஃப்ரெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும் ஓகேவா நீங்கள் வ வந்துவிட்டு என் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் உங் வந்து கூட உங்களுக்கு எடுத்து தரேன் தமிழ் வெர்ஷன் இருக்கா என்னன்னு தெரியல ஆ நான் வந்து தேடி பார்க்குறேன் ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா ஆ இருக் இல்லை ஆ இப்போது புதுசாக தான் வந்திருக்கு ஆனால் இன்னும் நாங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணல நான் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்

ம் நீங்கள் டூ டேஸ்க்கு அப்புறம் வாங்க வந்து எடுத்துக்கலாம் வரும்போது ஐடி கார்டு மட்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க

கபோர்ட் நம்பர் வந்து ஃபோர்த் ஃபோர்த்து கபோர்டு ஆ அது மேலே வந்து தேர்ட் ரோவில இருக்கும் தேர்ட் இல்லை ஃபோர்த் ரோவில இருக்கும் ஓகேங்க ஓகேங்க சரிங்க சரிங்க தேங்க்யூங்க